நாங்கள் எங்க வீட்டில எந்த விலங்குகளும் வளர்க்கலை ஆனால் வளர்க்கணும்னு ஆசை ஃபஸ்ட்ல வந்து கோழி அந்த மாதிரி குட்டி பிராணிகள் தான் வச்சிருந்தோம் விலங் பூனை நாய் நாய் ஒன்று வச்சிருந்தோம் அதை வந்து சரியாக வச்சிக்க முடியலை எங்களால் ரொம்ப இது பண்ணி வச்சிக்க முடியல அப்படின்றதனால விட்டுட்டோம் இப்போதைக்கி எங்கள் வீட்டில எந்த ஒரு விலங்குகளும் வச்சு நாங்கள் பராமரிக்கலை